இப்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பொழுதுபோக்குன்னா நம்ம நிறைய வந்து சொல்லலாம் இப்போ விளையாட்டு துறையில் நம்ம நிறைய எடுத்து அதை பொழுதுபோக்கா தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மேக்ஸிமம் இந்தியாவில் உள்ளவங்க எல்லோருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிக்கெட்டை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இப்போ ஐபிஎல்லா இருக்கட்டும் வேர்ல்டு கப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பட் பண்ணி எக்ஸ்பெட் பண்ணிட்டே இருக்காங்க எப்போ சொல்வாங்க எப்போ அனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டுன்னு அவங்க எக்ஸ்பெட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக அதுதான் ரொம்ப பெரிது பெரிய பொழுதுபோக்கா நெனச்சிட்டுருக்காங்க இப்போன்னா இங்கேன்னா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நடக்கும் போதுலாம் யாருமே ஸ்டெடிஸாக இருக்கட்டும் எதுலேயிமே வந்து கான்செண்ட்ரேஷன் கிடையாது ஃபுல்லாகவே வந்து ஐபிஎல் பற்றிதான் பேசிட்டுருந்தாங்க அதேமாதிரி ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணுச்சு அப்போ வேல்டு கப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அவங்க வந்து பொழுதுபோக்கா நம்ம இந்தியாவில் பொறுத்த வரையும் ரொம்ப பொழுதுபோக்கா நினைக்கிறது வந்துவிட்டு கிரிக்கெட் மட்டுந்தான் அது ரொம்ப அவங்க எதிர்பார்த்து பார்த்துட்ருக்காங்க ஸ்டேடியமில் ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டிக்கெட் மட்டுமே பார்த்தீங்கன்னா பத்தாயர ரூபாய் இருபதாயர ரூபாய் இருந்தாலும் அதைக் கொடுத்து ஸ்டேடியத்தில் போய் பார்க்க விரும்புகிறாங்க டிவியில் எல்லாம் வந்துவிட்டு இப்போது நம்மளை கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் உள்ளவங்க மட்டுந்தான் டிவியில் பார்க்கறாங்க இப்போது பெங்களூரா இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் அங்கே உள்ளவங்கள்லாம் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் நேராக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவு ஒரு உற்சாகமாக வந்துவிட்டு அதை போய் நேராக தான் பார்க்கறாங்க இப்போ தோனியோடய ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க அவர் அவரோடய ஃபேன்ஸுன்னா அவுங்க தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க அவரோடய ஃபேன்ஸு அதனால அவரை போய் நேராக பார்க்குணும் ஸ்டேடியத்துலேருந்து பார்த்தா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேடியம் போய்ட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அதுதான் வந்து இந்தியாவோட பெரிய பொழுதுபோக்காவே நான் நெனைக்கிறேன்